ஹலோ மேம் வெட்டிங் அரேஞ்ச் பண்ணுறவங்களா இல்லை எங்கள் மேரேஜி இருக்கு இப்போ ஃபிஃப்டீன்து அதான் அவேலபுலாக இருக்கீங்ளான்னு கேட்குலானு ஓகே மேம் மேம் இந்தமாதிரி கேட்ரிங்கு இதெ எல்லாம் என்ன பண்ணுவிங்க எல்லாமே இல்லை எல்லாமே மேம் நாங்கள் ஃபிஃப்டீன்து மேலே சொல்கிறன் மேம் ஓகே மேம் எல்லாம் முடிகினமாதிரி இருந்துச்சின்னா பண்ணிக்கலாம் மேம் ம் ஓகே தான் மேம்

ம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் எல்லாம் பண்ணுறன் மேம் ம் ஆ ஓகே மேம் எல்லாம் பண்ணுறன் கன்ஃபார்ம் ஃபிஃப்டீன்து மேரேஜி ஆ ஓகே மேம்